ஹலோ வணக்கம் ஐயா ஆ வணக்கம்ங்க சரி சரி மேடம் நான் வந்து அப்ளிகேஷன் வந்து எனக்கு இப்போது இன்றைக்கி கொண்டுட்டு வந்துட்டிங்களா ஆமாம் சொல்லிடுங்க இது எத்தனை வருடம் நீட்டிப்பு நான் இது வந்து நான் பைசா கட்ட வேண்டி இருக்கும் சரி நான் ஒரு லோன் மாதிரி நான் போட்டுக்கலாமா இது நான் லோன் மாதிரி போட்டுக்கலாமா

ஆ சரி அஞ்சு வருஷம் அதுக்கப்புறோம் நான் அஞ்சு அஞ்சு அஞ்சு லட்சம்ரூபா நான் வந்து கட்டிவிட்டேன் எனக்கு ஒரு வேலை மெடிக்கலோடு அந்த தேவையே தேவைப்படல எனக்கு வேறு ஒரு தேவை தேவைப்படுது என்னோடய பிள்ளைக்கு வந்து காலேஜிக்காக பைசா கட்டுறதுக்கு தேவைப்படுது அந்த சமயத்தில் இந்த பைசா வந்து நான் வந்து

அப்போ மொதல் அஞ்சு வருஷம் நான் பைசா உங்கள் என் பணத்தை வந்து உங்கள்கிட்ட வந்து கட்டிடணும் அதுக்கப்புறோம் அஞ்சு வருஷம் நான் அப்போ பத்து வருஷம் கழிச்சிதான் எனக்கு சரி நான் இப்போ வந்து அஞ்சு வருஷம் நீங்கள் கட்ட சொல்றிங்க அதில் நான் வந்து மூணு வருஷம் கட்டுறேன் மிச்ச ரெண்டு வருஷம் எனக்கு கட்ட முடியாத சூழ்நிலையா ஆயிட்து என்னோடய வருமானம் வந்து சுருங்கிடுது அப்போ என்னால் மிச்ச ரெண்டு வருசத்தை கட்ட முடியிலை அப்போ நான் மூணு வருசம் கட்டின ப பணத்தை நீங்கள் எனக்கு எப்படி திருப்பி தருவிங்க அப்போ அப்படியா இதுக்கு நான் வந்து நாமினி வந்து எத்தனை பேரை போடணும் ம் சரி சரி நான் அது சரி இப்போ நான் ஆ சரி இப்போ நான் வந்து மூணு வருடம் கட்டினேன் அதுக்கப்புறோம் அடுத்த ரெண்டு வருடம் கட்ட முடியிலை என்னோடய வருமானம் வந்து சுருங்கிரிச்சு நான் இன்னும் ஒரு ரெண்டு அப்புறோம் மொத்தம் அஞ்சு வருஷம் கழிச்சி நீங்கள் வந்து சொல்லுறிங்க திருப்பி நான் ஒரு அஞ்சு வருஷம் கட்ட வேண்டியதை மூணு வருஷம் கட்டியிருக்கேன் ஆனால் பத்து வருடம் நான் வந்து அதுக்காக காத்திருக்கணும்னு சொல்லியிருக்கிங்க இப்போ அஞ்சாவது வருஷம் கட்ட முல்ல அந்த மூணா நாலாவது வருஷம் அஞ்சாவது வருஷம் கட்ட முடியிலைங்குற பணத்தை நான் என்னோடய எட்டாவது பத்தாவது வர மாதத்தை வருடத்தில் வந்து நான் கட்டிக்கலாமா இப்போ ஓ அப்படியா இது சரி சரி நீங்கள் உங்களோட தகவல்களை சொன்னதுக்கு ரொம்ப நன்றி நான் எங்களுடைய நான் மட்டுமே இதை முடிவெடுக்க முடியாது என் வீட்டில் வந்து அவங்க கிட்டயும் சேர்த்து என்னோடய க கணவரிட்டையும் நான் சேர்ந்து விசாரிச்சிட்டு அதுக்கு அப்புறோம் நான் உங்களுக்கு நான் வந்து இந்த நீங்கள் கொண்டுகிட்டு வந்த படிவத்தில் வந்து கையெழுத்து போட்டு தருவேன் ஓகேயா நன்றி ம் நன்றி நன்றி நன்றி மேடம்